நான் வந்து ஊராட்சி மாற்று திறனாளிகள் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள ஒரு மாற்றுத்திறனாளிகளை கண்டுபிடிச்சி யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் வேண்டும் என்று அவங்கள்ட்ட போய் விசாரித்து உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் அவங்க என்ன வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க கை கையா காலா என்ன வகையில் பாதிக்கப்பட்டு அவங்கள எல்லாம் கணக்கெடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க இத்தனை பர்சன்ட் பாதித்திருக்காங்க அந்த நோயால் இத்தனை பர்சன்டேஜ் பாதித்திருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்டு அவங்கள வந்து கணக்கெடுத்து கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து அவங்களுக்கு வந்து நூறு சதவீதம் ஒருத்தவங்களுக்கு பாதித்து போய்ருந்துதுன்னா அவங்களுக்கு வந்து மாதாந்திர உதவித்தொகை வேணும் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை வாங்கிகிட்டு அடையாள அட்டை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து நூறு பர்சன்ட் பாதித்திருந்தா அவங்களுக்கு உதவித்தொகை மாதம் மாதம் அவங்களுக்கு பணம் கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட் அரசு ஏற்பாடு செஞ்சிருந்துச்சு அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து உதவி தொகை வாங்கி கொடுத்தேன் மாதம் மாதம் மன்த்லி வந்து அவங்களுக்கு வந்து முகாம் நடத்தினாங்க மாற்றுத் திறனாளிகள் முகாமுன்னு நடத்தினாங்க அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு அவுவகளுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு பாதித்திருக்குன்னு டாக்டருங்க வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு மருந்து மாத்திர கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மாதமும் அவங்கள அழைச்சிட்டு போய் அங்கே உள்ள மாற்றுத்திறனாளிகளலாம் அழைச்சிகிட்டு போய் அவங்கள காமித்து செக் பண்ணி அவங்களுக்கு வந்து மாத்திரலாம் வாங்கி வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அவங்களை வீட்லேயும் கொண்டாந்து விட்டுட்டு பண்ணினோம் வேற எதுவும் அவங்களுக்குனு ஒரு குழு அமைத்து அவங்க வந்து குறைந்த முறை குறைந்த பணத்தை வந்து சேமிக்கணும் ஒரு ஒரு குழுவாக அமைத்தோம்னா அந்த குழுவில் வந்து ஒரு ஏழு பேர் இருந்தால் போதும் அவங்க ஆளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பதுரூவா போட்டு அந்த பணத்தை மன்த்லி மாதம் மாதம் வங்கியில் போட்டு அது ஒரு குறிப்பிட்ட தொகை வந்ததும் யாருக்கு வந்து அந்த பணம் பயன்படுதோ கேக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு குறைஞ்ச வட்டியில் அந்த பணத்தை எடுத்து ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பணம் மாதம் மாதம் கொடுத்து அதை வந்து வசூல் பண்ணி வங்கியில் போட்டு பணத்தை மாதம் மாதம் அதிக அதிகரித்து கொண்டு பணம் சேர சேர மறுபடியும் மறுபடியும் யாருக்கு தேவை தேவைப்படுதோ அவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து அந்த குழுவை செயல் அந்த குழுவை வங்கியில் போய்ட்டு மன்த்லி பணம் போட்டு அந்த குழுவையும் செயல்படுத்திக்கிட்டே ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அஞ்சாறு குழு இருக்கு மாற்று திறனாளிக்குனு ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வச்சு அந்த குழுவை செயல்படுத்திக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்குனு பேங்க்கில் லோன் கொடுத்தாங்க அதையும் வாங்கி அந்த மக்களுக்கு பயன் ஒரு உதவியா இருக்கும்ட்டு அவங்களுக்கும் வாங்கி கொடுத்து அதை மாதாமாதம் அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் வங்கியில் போட்டு கரெக்டாக பணத்தலாம் கட்டிக்கிட்ருந்தோம் மற்றபடி வந்து அவங்களுக்கே போய் மாதம் மாதம் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த உதவிகளை நாங்கள் தான் செஞ்சிகிட்ருந்தோம் அதுக்கு வந்து எங்களுக்கு எனக்கு வந்து மன்த்லி ஏதோ ஒரு ரொம்ப ஒரு அமௌண்ட் ஒரு கொறைந்த அமௌண்ட் கொடுத்துட்ருந்தாங்க அந்த மாதிரி போய்ட்டு மாற்று திறனாளிகள் குழுவை எல்லாம் நல்லா செயல்படுத்திக்கிட்டு தேவைப்படுறதெல்லாம் அந்த மக்களுக்கு வாங்கி கொடுத்துகிட்டு நல்ல முறையில் அந்த மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழு ஒரு அஞ்சு குழு இருந்துச்சு எல்லாத்தையும் போய் அப்பப்போ பார்த்துகிட்டு பணமெல்லாம் கரெக்டாக வங்கியில் போட்டுக்கிட்டுருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாம் நாங்கள் வந்து செஞ்சிகிட்ருந்தோம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு புராஜெக்ட் மாதிரி நடத்தினாங்க அந்த இதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நிறைய வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு போய்ருக்காங்க மனவளர்ச்சி குன்றின அந்த அவங்க என்ன கேட்டகிரியில் இருக்காங்கனு கண்டுபிடிச்சி மனநலம் பாதித்தவங்களா இல்லை மனவளர்ச்சி இல்லாமல் இருக்காங்களான்னு அவங்களையும் கண்டுபிடிச்சி அவங்களுடைய இதெல்லாம் பிரிவெல்லாம் எடுத்து வெளியே அரசு திட்டத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷ காலம் வந்து அந்த இதை வந்து புராஜக்ட்டை நடத்திகிட்ருந்தாங்க அவங்களுக்கும் மன்த்லி வந்து மருத்துவம் மாதம் மாதம் மருத்துவம் கொடுத்தாங்க மருத்துவ வைத்தியம் பார்த்தாங்க அவங்கள மாதத்துல ஒரு நாள் அழைச்சிக்கிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல முகாம் போட்டு அங்கே வந்து டாக்டரை வரவச்சு அவங்களே போய் எல்லாத்தையும் செக் பண்ணி மருந்து மாத்திர எல்லாம் கவர்மெண்ட் அரசு கொடுத்துச்சி நாங்கள் அழைச்சிட்டு போய் அவங்கள செக் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் வாங்கிவந்து கொடுத்து வீட்லேயும் கொண்டாந்து விட்டுட்டு அவங்களுக்கு நல்ல முறையில் வந்து வைத்தியம் பார்க்கவும் அழைச்சிட்டு போவது கொண்டு வந்து விடுவது அந்தமாதிரியெல்லாம் செஞ்சு ஓரளவு நல்லபடியாக மாற்று திறனாளிகளுக்கு இது பண்ணிகிட்ருந்தேன் முடியாதவங்கள அழைச்சிட்டு போவது கொண்டாந்து விடுவது அவங்க கை கால் முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு உபகரணம் வாங்கி கொடுக்குறது எல்லாம் நல்ல முறையில செஞ்சு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய வந்து செஞ்சோனா வந்து அந்த இதில் வேலை பார்க்கும்போது நிறைய உதவிகள்லாம் செஞ்சேன் அந்த மக்கள் எல்லாம் நம்ம போய்ட்டாலே ரொம்ப ஒரு ஆர்வமாக வாங்கம்மா உக்காருங்கம்மான்னு சொல்லி நல்லா கவனிச்சாங்க அந்த அளவுக்கு நானும் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் திரும்ப வந்து அந்த இது புராஜெக்ட் முடிஞ்சு போயிட்டுன்னாங்க சரின்ட்டு திரும்ப வந்து இந்த குழுவை மட்டும் செயல்படுத்திக்கிட்டு மாதம் மாதம் பணம் வாங்கி போட்டு எல்லாம் பண்ணி நல்லவிதமாக குழுவை நடத்திகிட்ருக்கோம்